இந்த சமூகத்தில் மதம் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது மற்ற மதங்களில் வந்து என் எனக்கு பிடிச்சது வந்து அவங்களோட வழிபாடு அவங்க அவங்க செய்கிற எல்லாம் விஷயமும் பிடிக்கும் அவங்க ஹிந்தி கிறிஸ்துவம் மதம் ஒரு மாதிரி வழிபாடு பண்ணுவாங்க முஸ்லீம் மதம் ஒரு மாதிரி வழிபாடு பண்ணுவாங்க இந்த வழிபாடுகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி நோன்பு அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணி அது ஃபுல்லாக சாப்பிடாம இருந்து ஈவினிங் மேல் சாப்பிட்றது அதெல்லாம் நல்லாயிருக்கும் அதெலாம் கேட்கும் போது நல்லா இருக்கும் எல்லாம் மதமும் எல்லாம் மதமும் ஒன்று தான் ஆனால் மதங்களில் வழிபாடு பண்ணும் போது நம் நம்ம நாம் மதங்களில் வழிபாடு பண்ணும் போது அது வேறு மாதிரி இருக்கும் ஸோ அந்த வா அந்த அந்த மதங்களில் உள்ள வழிபாடுகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்றம் நாம் வேற்றுமையில் ஒற்றுமைல்லாம் இங்கே எல்லாரும் அப்போது முன்னாடி ரொம்ப பாகப்பிரிவினை நிறைய பிரிவோடு தான் இருந்தாங்க ஆனால் இப்போல்லாம் எல்லாரும் நல்லா ஒற்றுமையாக தான் இருக்காங்க வேற்று எல்லாரும் வேறு வேறு மதம் மதங்களாக இருந்தாலும் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்காங்க அதுவும் அதே மாதிரி எல்லாம் நல்ல விஷயங்களை பண்ணுறாங்க நல்லா பண்ணுறாங்க ஒரு ஒரு முஸ்லீம் வந்து ஒரு அல் ஒரு ஒரு சாமி வரும் போது தீபாரதனை எடுக்கிறதுங்கிறது காட்டுறாங்க அதெல்லாம் பார்க்கும் போது மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது இவ்வளோ ஒற்றுமை இவ்வளோ வேற்றுமையிலேயும் இவ்வளோ ஒற்று வேற்றுமையாக இருந்தாலும் இவங்க எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க அப்டிங்கிறதில் ரொம்ப பெருமையாக இருக்குது அதே மாதிரி நம்மளும் இன்னும் என்ன செய்யணுன்னா இந்த ஒற்றுமையை நம்ம இதே மாதிரி நிலை காத்துகிட்டு எந்த பிரச்சனை இல்லாமல் அதே மாதிரி நம்ம கொண்டு போகணும் இதே மாதிரி வேற் ஒற்றுமையாக இருக்கணும் வேற்றுமையில் மதங்கள் வேறு வேறாக இருந்தாலும் நம்ம ஒற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கறதில் ரொம்ப இதாக இருக்கணும் அந்த மதம் இருந்தால் மதமாக நம்ம வேறு வேறு மதமாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்கணும்ங்கிறதில் நம்ம உறுதியாக இருக்கணும் ஏன்னா ஒற்றுமைங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த மதங்களில் நிறைய விஷயங்கள் யாராருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதுதது பிடிச்சத எடுத்துக்கிட்டு மற்றதுல விட்டுட்டு ஒற்றுமையாக இருக்கணும்